அருகில் உள்ள நகரங்கள்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போய்ட்டு வருவோம் அப்புறம் தருமபுரி நாமக்கல் ஒசூர் சேலம்லாம் எங்க சொந்தகாரர்க நிறைய பேர் இருக்காங்க ஏதோ மேரேஜ் ஏதாவது ஃபங்ஷன்ஸ் அவங்க வீட்டில் ஏதாவுது ந நல்ல ஃபங்ஷன்ஸ் மேரேஜு நல்லது கெட்டது எதுக்கு இருந்தாலும் எங்கள் ஃபேம்லியோடு அங்கே போய்ட்டு வருவோம் ஃபேம்லியோடு டூர் வந்து பசங்கள் கூட எல்லாம் சேர்ந்து நாங்கள் வெளியே போவோம் அப்போ சின்ன சின்ன கிராமங்கள் மரத்தடியாண்ட உக்கார்ந்து எல்லாம் உக்கார்ந்து அங்கே சமைச்சு சாப்பிடுவோம் எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உக்கார்ந்து பேசிட்டு கீசிட்டு வருவோம் எல்லாம் ஃபேம்லியோடு போகும்போது சின்ன சின்ன கிராமத்தில் மரத்தடியாண்ட ந தண்ணி இருக்கிற இடத்துக்கு அங்கே எல்லாம் அடிக்கடி போய்ட்டு வருவோம் அங்கே போகும்போது நிறைய நிறைய டூர் போகும்போது அங்கங்கே உக்கார்ந்து கொஞ்சம் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம் ஃபேம்லியோடு